என்னால் ஒரு புதிய ஓவியமாக உருவாக்க முடியும் அது வந்து விவரிக்கும் முறை வந்து பார்த்தினா இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு கோலம் ஒரு என்னன்றது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஓவியம் எதாவது ஒன்று ஒரு ஸ்டிக்கரில் புடவையில அந்தமாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து வரையறதுக்கு ஆசைப்படும் போது ஆன்லைனில் வந்து பார்க்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓவியத்துக்கு நம்ம இந்த கலர் கொடுக்கலாம் இந்த கலர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இதுவு ஆன்லைனில் பார்க்லாம் அடுத்து வந்து ஓவியத்து மேலே இதோட ஓவியத்தில் வந்து செயல்முறை பண்ணும் போது அது ஏற்ற ஷீட்டு பென்சில் கலரு ஸ் கலரிங்கு இதெல்லாம் பண்ணி வரைஞ்ச அனுபவம் எனக்கு இருக்கு ஃபிளவரு ஃபிளவர்ஸ் அனிமல்ஸ் கோலம் இந்தமாரிலாம் நாங்கள் நிறைய வரைஞ்சுருக்கோம்